நான் ரன்னிங் ரேஸுக்கு அதிகமாக போயிருக்கிறேன் ஸ்கூல் மூலிமாவும் போயிருக்கேன் தனிப்பட்ட முறையிலும் போயிருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் ஓடும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இங்கே அதை ஜெயித்தோமா ஜெயிக்க மாட்டோமான்னு அதுக்கு மட்டும் ரெண்டாவது டைம் மூணாவது டைம்லெல்லாம் ஓடும் போதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு அதுமாதிரி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணிப் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்கிறேன் அது இல்லாமல் ரன்னிங் க்ளப்பு மூலிமாவும் ஓடி இருக்கிறேன் அப்போ வந்தோன்னால் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸு அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்போ வந்து க்ளப்பில் வந்து அதிகமாக பயிற்சியெல்லாம் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் டைமுக்குள்ளே எப்படி ஓடணும் அதை அதை பற்றியும் சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் இருக்கும் அங்கே ரன்னிங் இருக்குது ஏகப்பட்ட ப்ராக்டிஸோடு முக்கியமாக நம்ம ஜெயிக்கணுனால் நம்ம வேகமாக ஓடித்தான் ஆகணும் அதனால் ஓடுறத்து வந்து நல்லதுதான் ஓடுறவிங்க வந்து எப்பயுமே நல்லவங்க நல்லா நல்லா இருப்பாங்க ஏன்னால் இங்கே ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் கொழுப்பு சத்து அதுமாரி சின்னச் சின்ன ஹெவியான ப்ராப்ளமெல்லாம் வராமல் கொஞ்சம் நல்லா நல்லாத்தான் இருப்பாங்க அதனால் ரன்னிங் க்ளப்பில் வந்து சேர்ந்து ஓடுறது நல்லது தான் அதே தனிப்பட்ட முறையில் ஓடுறதும் தினமிக்கி காலையில் வாக்கிங் மாதிரி ஓடுறதும் நல்லது தான் அப்படி இல்லைங்கன்னால்